அதாவது நாங்கள் எங்கள் சொந்த ஊர் வந்து ஒரு கிராமம் அந்த கிராமத்தில் நாங்க சின்ன வயசாக இருக்கிற ஒரு டைமில் ஆர்எஸ்எஸ் அப்டின்னு சொல்லிட்டு ஒரு அமைப்பு உருவாக்கி ரெண்டு பேர் நடத்திட்டு இருந்தாங்க அவங்க வந்துட்டு நிறையா உடற்பயிற்சிகள் உடல் ஆரோக்கியத்து சம்மந்தமான நிறையா கருத்துக்களை சொல்லி கொடுத்துட்டு இருந்தாங்க அது போக அது ஒரு மணி நேரம் அந்த இது செஞ்சாலும் தற்காப்பு கலைகளை பற்றியும் சொல்லிக் கொடுத்தாங்க அது மட்டும் இல்லாமல் அந்த ஒரு மணி நேரம்னா ஒரு மணி நேரம் இந்த மாதிரி அந்த டைம் முடிஞ்ச உடனே இருபது பேர் அந்த இதில் அந்த நிகழ்ச்சியில் பங்கேற்கிறோனா அத்தனை பேரும் வட்டமாக உட்காந்து அந்த க்ரவுண்டில் நிறையா நல்ல விஷயங்கள் உலக நடப்புகள் இது சம்மந்தமாக ஒரு கலந்துரையாடல் மாதிரி வந்துட்டு நாங்கள் பேசுவோம் இதனால் நிறையா நல்ல கருத்துக்களை வந்து எங்களால் தெரிஞ்சுக்க முடிஞ்சது இது வந்து மறக்க முடியாத ஒரு தருணம்